மீன் எவ்வளோப்பா வஞ்சரம் மீன் இருக்கா கெழங்கா மீன் இருக்கா என்ன மீன் வெச்சுருக்கீங்க கட்லா மீன் என்ன வெலை பத்து கிலோ வேணும் அடுத்த வாரம் வேணும் ஆமாம் ப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க விருந்துக்கு வர்றாங்க ஆளுங்க அடுத்த வாரம் ஞாயித்துக்கெழம ம் ஆமாம்

வர்ற நேரம் இருந்தால் வாரேன் இல்லை நீங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து போட்டுருங்க பத்து கிலோ வேணும் ம்

நூறுபான்னு போடுங்கள் நூறுபா ம் சரி நூற்றி முப்பது போட்டுக்கோங்க நூற்றி முப்பது போடுங்கள் ம் சரி பத்து கிலோ அடுத்த வாரம் கொண்டு வந்துடுங்க இந்தா உங்கள் செல்லுக்கு அனுப்பிவிட்ற சொல்கிறேன் என் மகன ஆ இந்தா செல்லூர் அகிம்சாபுரம் ஆறாவுது தெரு ஆ பேச்சியம்மா காமௌண்டு மதியானம் கொண்டு வந்து என்னய்யா செய்ய காலையில் வெள்ளன வந்துடுங்க ஆறு மணிக்கு ம் கடல் கடல்லேருந்து வந்த மேனிக்கி வந்துடுங்க வீட்டுக்கு ஆ சரிப்பா ஆ சரி ம் ஆ என் ஆ என் மகன போட சொல்கிறேன் ஆ சரிப்பா ஆ சரிப்பா